முடி மற்றும் சருமத்தை பராமரிக்க அப்படின்னா எங்கள் கிராமத்தில் தான் அது நல்லா ஸ்பெஷலாக பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் முடி கொட்டுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நல்லா கத்தாழை உள்ளே இருக்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு கத்தாழைய நல்லா போட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சி ஒரு நாள் ஒரு ரெண்டு மணிநேரம் தலையில் நல்லா ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா முடி வந்து நல்லா சாஃப்ட்டாகும் இருக்கும் அந்த கத்தாழையோட கூலிங் வந்து தலையில் மயிர்க்கால்களுக்குலாம் போய் நல்லா வலுவாக வந்து முடி கொட்டாது நல்லா இருக்கும் அது இல்லாமல் வெந்தயத்தை நைட்டு தண்ணில ஊற வச்சிட்டு காலையில் அதை எடுத்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை தலையில் ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சிட்டு நல்லா குளிச் குளிச்சோம்னால் அதுவும் நல்லா முடிக்கு நல்லா இருக்கும் அதோடய வேர்க்கால்கள் வந்து நல்லா வலுவாக இருக்கும் அதுவும் போடலாம் அது இல்லைன்னா தயிர் நல்லா தயிர் வந்துட்டு தேய்ச்சி வச்சிருந்து ஒரு ஒன்னவர் நல்லா தலையில் தேய்ச்சி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற எந்த ஷாம்பு பிடிக்குதோ அந்த ஷாம்பு போட்டு லைட்டா குளிச்சிக்கலாம் குளிச்சிட்டோம்னால் முடி வந்து ரொம்ப சாஃப்ட்டாகிடும் லென்த்தாக வளரும் கருகருன்னு நல்லா இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா கருவேப்பில்லை வந்து கருவேப்பில்லை நல்லா கருவேப்பில்லையை டெய்லியும் காலையில் வெறும் வயித்தில் ஒரு ஒரு பத்து இல கருவேப்பிலை போட்டு தயிர்ல அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா முடி கருகருன்னு வளரும் சருமத்தை பராமரிக்க அப்படின்னா நாங்கள் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை அரைச்சி அதை பவுடராக்கி நல்லா நைஸாக எடுத்து வச்சிக்கணும் அதை எடுத்து வச்சிட்டு குளிக்கும் போது மற்ற சோப்பு இதெல்லாம் போடுறதுக்கு பதில் அந்த பவு இது பவுடரை நல்லா போட்டு தண்ணியில கலக்கி வச்சிக்கின்னு அதை போட்டுக் குளிச் குளிச்சோம் அப்படின்னா தோல் வந்து நல்லா இருக்கும் கற்றாழை இது சருமம் வந்து சொர சொரன்னு ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த கத்தாழையோட ஜெல்லை வந்து தடவலாம் தடவி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுனோம்னால் நல்லா இருக்கும் நைட்டு படுக்கும் போது தேங்காண்ணய் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் குடுத்துட்டு தூங்குனோம்னால் அதுவும் நல்லா இருக்கும் முடிக்கு வந்துட்டு பெஸ்ட் எதுன்னால் இந்த மாதிரி இது தான்